நாங்க ஒரு சாம்சங் ஆட்டோமெட்டிக்கு வாஷிங் மிஷின் வாங்கினோம் அது பார்த்தீங்கன்னா அதே இது தண்ணி பைப்பில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா அதே தண்ணி இழுத்து அதே வாஷ் பண்ணி அதே பிழிஞ்சி அதே ட்ரை பண்ணிடுது அதனால் எங்களுக்கு வேலை குறைவாருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அதை போய் எடுத்து பொழுதனைக்கும் போய் அதை மெயின்டைன் பண்ணுற டைமிங்கு வந்து கம்மியாருக்கு மத்தபடி அது வாஷிங் மிஷின்னு துவக்கிற வேலை குறைவாருக்கு